இப்போ நான் புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறேன்னா எனக்கு வந்து அங்கே யாராச்சும் வழி காட்டணுங்கிறது கூகுள் மேப்பை நம்பி தான் நம்ம போகிறோம் ஆனால் அந்த கூகுள் மேப்பு அந்த டயத்தில் வந்து ரொம்ப சொதப்பிடும் நெட்வொர்க் இஷ்யூ ரொம்ப இருக்குது ஸோ அதனால் அதேமாதிரி இப்போ லேடீஸோ சைல்ட்ஸோ கூப்பிட்டுப்போனோம்னா அதுக்கு ஒரு தனி வந்து இஷ்யூஸ் இருக்குது ரெஸ்ட் ரூம் அந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது அதேமாதிரி ட்ராவல் ரொம்ப மோசம் இப்போ நம்ம பஸ்ஸை நம்பிப் போனோம்னால் ஒரு சில கிராமத்தில் இன்னும் பஸ் வசதியே இல்லாமல் இருக்குது அந்த பஸ் வந்து நம்ம வந்து கிடைக்காம ரொம்ப பிரச்சனையை இதில் முடியும் ரொம்ப வெயிட் பண்ணி அந்த ஊர் மக்கள்கிட்ட நம்ம போய் கேட்டோம்னால் அவங்க நம்ம புதுசாக இருக்கோம்னு சொல்லி நாலு பேர் நம்மளை சுற்றி யார் என்னன்னு விசாரித்து நம்ம அந்த இடத்தில் தனியாக மாட்டி நம்ம இந்த ஊருக்கு வந்திருக்கோம்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு நமக்கு ஆகிடும் ஸோ நான் வந்து இந்தமாதிரி நிறையா பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அதேமாதிரி ஒரு சில கிராமத்திலலாம் இன்னும் வந்து முன்னேற்றமே இல்லாமல் இருக்குது அட்வென்ஜராக இருக்குது நம்ம வந்து இப்போது ஒரு திடீர்னு ஒரு நம்ம பணத்தையும் நம்ம தொலைச்சிட்டாலும் அந்த பணத்தை வந்து நம்ம அவங்கள்ட நம்ம அகௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன்னு சொன்னாலும் அதுனால் என்னன்னு நம்மகிட்ட திருப்பி கேட்குறாங்க ஸோ இந்தமாதிரி நிறையா இஷ்யூஸ் இருக்குது நம்ம வந்து நம்மளோடய கவனத்துக்கு வந்து சிதறாமல் கரெக்டாக நம்ம ஒரு இடத்துக்குப் போகிறோம்னா அதுக்கு நமக்குத் தேவையான பர்பஸ்ஸை எடுத்துக்கிட்டுதான் நாம் கிளம்பணும்